என் லைஃப்பில் வந்து சுவாரஸ்யமாக என்ன நடந்துச்சுன்னா முக்கியமாக சொல்லணும்னா என்னோட மேரேஜ் தான் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எனக்கு வயது வந்து இருபத்தி எட்டு என்னன்னா நிறைய வந்து அலைன்ஸ் வந்துச்சு எதுவுமே வந்து பிக்ஸ் ஆகலை இது வந்து நிறைய பேர் வந்தது என்னன்னா நகை தான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு வசதி கம்மியாக இருக்கு இதுமாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு நகை கம்மியாக இருக்குன்ட்டு இது மாதிரி வருவாங்க ஆனால் பிடிச்சிருக்குதுனு சொல்லி சொல்லிவிட்டு போவாங்க வீட்டுக்கு போய்ட்டு வந்து ஓகே எதுவும் சொல்ல மாட்டாங்க இதுவே வந்துவிட்டு ஒரு ஒரு காலக்கட்டத்தில் என்னன்னா எனக்கே ஒரு மேரேஜ் மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப வெக்ஸாகி ஒரு வெக்ஸாகி இல்லாமல் நம்ம இந்த மேரேஜ் இதுலேயே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒர்க் ரிலேட்டடாக நிறையா வந்து இது மாதிரி படிக்கலாம் ஆரம்பித்தேன் அதுலேயே வந்து இது மாதிரியே போய்ட்டு இருக்கிற நேரம் பார்த்து தான் இது மாதிரி வீட்டில் வந்து இது வந்து அலைன்ஸ் வந்து தானாக வந்தது எப்டின்னா வந்து எப்டின்னு தெரில எப்படி வந்துச்சுன்னே தெரியல நேராக வீட்டுக்கு வந்தாங்க கேட்டாங்க அப்பா அம்மா மட்டும்தான் அப்பா அம்மா மட்டும் அப்பா அம்மாகிட்ட மட்டும் கேட்டாங்க பிடிச்சிருக்குதுனு சொன்னேன் உடனே வந்து ஒன் வீக்கில் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டாங்க ஆனால் வந்து இந்த இன்ஸிடண்ட் வந்து இன்ஸிடண்ட் சொல்ல முடியாது அது வந்து ஒருவகையான சுவாரஸ்யம்னு சொல்லலாம் ஆனால் யார் மேரேஜும் இப்படி நடந்து பார்த்தது இல்லை எனக்கு வந்து ஒன் வீக்கில் முடித்ததுதான் ஒரு அதிசயம் ஞாயிற்றுக் கெழமை வந்தாங்க வியாழக் கெழமை மேரேஜுனா இதுவே வந்து ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லலாம் அவரும் வந்து எனக்கு கெடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் இன்னமும் வந்து என் கணவர் நல்லா பாத்துக்கிறாங்க